நான் வந்து நடைப்பயணம் வந்து ரீசெண்டாக ஒரு டைம் போனேன் நடைப்பயணம் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம் வேளாங்கண்ணிக்கு போகும் போது அப்டி ஃப்ரெண்ட்ஸோடயா கும்பலாக போனோம் மோஸ்ட்லி நடைப்பயணம் போகும் மோது எல்லாம் செருப்பு போட்டு போவாங்க ஒரு சிலர் செருப்பு போடாமல் போவாங்க இப்போ ஹிந்துஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பழனி பழனிக்கு போவாங்க இல்லை ஐயப்பன் கோவிலுக்கு வந்து மாலை போட்டு போவாங்க அவங்க நடைப்பயணம் போகும் போது செருப்புலாம் போடாமல் வெறுங்காலோடய தான் நடந்து போவாங்க அது வந்து அவங்களோட வழக்கம் எங்கள் இதில் வந்து நாங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போவோம் வேளாங்கண்ணிக்கு போகும் போது அதேமாரி காவி ட்ரஸ்ஸு அந்த இது ஆரஞ்சு கலர் துண்டு ஒன்று இருக்கும் அதை போட்டுனு ஃபாதர்கிட்ட போய் ஜெபமாலை போட்டு மந்திரிச்சிக்கிட்டு எல்லாம் கும்பலாக காலையில் இந்த மாதிரி காலை டைமில் கிளம்புவோம் ஒரு பத்து மணிக்கா கோவிக்கு போயிட்டு ஃபாதர்கிட்ட மந்திரிச்சிக்கிட்டு அப்டி கும்பலாக கிளம்புவோம் மாதா கொடி இருக்குது கையில் எடுத்துக்கிட்டு அப்டி போவோம் நேராக கிளம்பி இங்கேருந்து எங்கள் ஊர்லேர்ந்து கிளம்பி அப்டி அணையேறி விழுப்புரம் அப்டி ஒரு கடலூர் அப்டி சொல்லிட்டு ஒரு ஒரு ஊருக்கா போவோம் அப்படி போகும் போது எல்லாம் கும்பலாக பேசிக்கிட்டு அப்டி வர போகிற வழியில் சாப்பிட்டுக்கிட்டு அப்டி கிளம்பி போயிட்டு இருப்போம் இதுக்கே நடுவில் வந்து ஒரு சில டைம் சாப்பாடு கிடைக்காது சாப்பாடு கிடைக்கலன்னா இந்த மாதிரி அன்னதானம் மாதிரி ஏன்னா அந்த டைமில் நடப்பயணம் போகிறவங்களுக்கு அன்னதானம் தனியாக அதுக்குன்னே வச்சிருப்பாங்க அதனால் மக்கள் வந்து அன்னதானம் போடுவாங்க அங்கே வாங்கி சாப்பிடுவோம் இதுமாரி போவோம் ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஏழு நாள் ஆகும் இங்கேருந்து விழுப்புரம் போகிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும் அங்கேருந்து கடலூர் ஒரு நாள் அது மாரி பக்கத்து பக்கத்தில் சிதம்பரம் அப்படி இப்படின்னு போகிறத்துக்கு ஒரு ஏழு நாள் கிட்ட ஆகிடும் ஏழாவது நாள் தான் அங்கே போய் ரீச் ஆகுவோம் வேளாங்கண்ணிக்கு போய் அந்த மாதி ரி போகிறது கும்பலாக போகிறதுக்கு நல்லா இருக்கும் இதே நம்ம தனியாக நடப்பயணலாம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கால் வலிலாம் எடுத்துக்கும் இதுக்கே தான் கால் வலி எடுத்துக்கிச்சு நான் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்டோடய வந்து காரைக்கால்லேர்ந்து போயிருந்தேன் மற்றவங்களாம் முன்னாடி கிளம்பிட்டாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனேன் இன்னோரு ஃப்ரெண்டு வந்து சென்னைலேர்ந்து வந்துருந்தான் கும்பலாக காரைக்கால் போயிட்டோம் இங்கேருந்து காரைக்கால் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து தான் நடைப்பயணம் போனோம் இங்கேருந்து பஸ்ஸில் போனோம் காரைக்கால் வரைக்கும் காரைக்கால்லேர்ந்து நடக்க ஆரமிச்சோம் நடக்கிறோம் நடக்கிறோம் இங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு நாள் காரைக்காலில் காலை நடக்க ஆரமிச்சோம் போய் நாகப்பட்டினத்துக்கு ஒரு நாளில் போய் சேர்ந்துட்டோம் நைட்டு போய் திரும்பி நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு நாள் அப்டி கிளம்பி அப்டி போனோம் அதுக்கே தான் இதுக்கே அன்றைக்கு கால் வலிலாம் எடுத்துக்கிச்சு உள்ள ஏழு நாள் தொடர்ந்து நடந்தால் கொஞ்சம் பழகி இருக்குமா என்னென்னு தெர்யல இங்கேருந்து ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் நாள் இங்கேருந்து காரைக்கால் நடந்தது அப்போயும் நடக்க முடில இவனுங்க எல்லாம் நல்லா நடக்க ஆரமிச்சிட்டாங்க